எங்கள் அம்மா சமைக்கிறதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சமைக்கும் போது மசாலா பவுடர் சேர்ப்பேன் சிக்கன் மசாலாப் பவுடரு சிக்கன் மசாலாப் பவுடரு கிரேவிக்குனா கிரேவி மசாலா பவுடரு சாம்பாரு பவுடரு பட்டை கிராம்பு லவங்கம் இதுவுமே சேர்ப்பாங்க பட்டை லவங்கம் கிராம்பு இது எல்லாமே சேர்ப்பாங்க சமைக்கிறது முக்கியம் அப்படினா பட்டை சில பேர் ஒரு அசாதரணமான மசாலா பவுடரும் சேர்ப்பாங்க அதுதான் சமைக்கும் போது எதுவும் இயற்கையாக போட மாட்டாங்க எல்லாமே கடையில் வாங்கி போடுறது தான் பட்டை லவங்கம் கிராம்பு இது மாதிரி கருவப்பிலை இதில் போடுவாங்க மணமாக இருக்கும் அதெலாம் போடுவாங்க அது அரிதான பொருள் அதுதான் இன்னும் ஈசியானது கூட போடலாம் இன்னும் என்ன வேணால் போடலாம் மசாலா பவுடர்ஸ் போடலாம் குழம்புலலாம் குழம்போது சாம்பார் வைச்சா சாம்பார் பவுடரு கறி சிக்கன் மசாலா போடுறது இது இது மாதிரி நிறையா போடுவாங்க அவ்வளோ தான்